நான் வந்து ஆன்லைனில் ஒரு ப்ராடெக்ட் ஒன்று ஆட்ரு பண்ணிருந்தேன் ஒரு மொபைல் ஃபோன் ஆட்ரு பண்ணிருந்தேன் என்னோட மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா ரி ரியல்மீ லெவன் ப்ரோ ப்ளஸ் இதுக்கு வந்து எனக்கு ஆட்ரு பண்ணி வரதுக்கு ஒரு டென் டேஸ் ஆயிடிச்சி பட் ஆனா சேஃப்பாக வந்துச்சு எந்தவிதமான டேமேஜும் இல்லை கூட வந்துவிட்டு ஒரு டெம்பர் கொடுத்துருந்தாங்க கேஸ் கொடுத்துருந்தாங்க ஹண்ட்ரட் வாட்ஸ் சார்ஜஸ் கொடுத்துருந்தாங்க ஃபோனும் நல்ல ப்ராப்பராக இருக்கு நல்ல ரேமு நான் எதிர்பார்த்த ரேமும் நான் எதிர்பார்த்த கலரும் கரெக்டாக வந்துருந்துது சம் டைம்ஸ் மிஸ் ஆகுது மிஸ் ஆவும் ஆனால் இங்கே எப்பையுமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க ஸோ இது ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துது எனக்கு ஸோ ஆன்லைனில் ஃபோன் வாங்கறது வந்து நல்லது தான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்றாங்க நல்ல அதை போய் நேரில் வாங்கறதை விட ஆன்லைனில் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடச்சிடுது எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு